மலையேறுரத்துக்கான பொருட்கள் வந்து கயிறு கையில் கிளவ்ஸு குச்சி இரும்பில் கம் கம்பி மாரி இருக்கும் கொக்கி அப்புறோம் வந்து டி ஷர்ட் பேண்ட்டு ஷூ இதெலாம் நான் எங்கே வாங்கிணன்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்டோர் ரூமு மாலிருக்கு அந்த மாலில் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி தேடி தேடி வாங்கி வச்சுக்கிட்டேன் அதனால் மலையேற்றனா மலையேற போகும்போது என்னென்ன யூஸ் பண்ணுவேனா கயிறு குச்சி டி ஷர்ட் பேண்ட் போட்டுப்பேன் கையில் தண்ணி பாட்டில் குளுக்கோஸூ இதெலாம் வச்சுப்பேன் கையில் கிளவுஸ் போட்டுப்பேன் கையில் ஒரு மழையில சட்டுனு சறுக்கிவிட்டுருச்சுனா மலை ஏற போகும்போது ச சரிச்சு உட்டுட்டுனா அந்த குச்சி ஊனி கொஞ்சம் இது பண்ணிப்பேன் நிதானிச்சிப்பேன் அப்புறோம் வந்து

கையில் வாட்டரு பாட்டில் குளுக்கோஸ் வா வைச்சுப்பேன் ஏற ஏற ஏறி போயிட்டுருக்கம்போது டக்குனு தாகம் எடுத்துச்சுனா அந்த குளுக்கோஸில் தண்ணி தண்ணியில் குளுகோஸை போட்டு குடித்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக தெம்பாக இருக்கும் ஏறியெல்லாம் மேலே